எங்களுடைய பையனுடைய ஆதார் கார்டில் பேரில் கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு அதற்காக நாங்கள் அரியலூரில் போய் பார்த்தோம் தம்பியோடய பேர் புருனோ கில்டன் அந்த புருனோவுக்கு வந்து பி ஆர் யு போட்டு ரெண்டு ஓ போட்டாங்க அதில் ஒரு ஓ மட்டும்தான் வரணும் அதுக்காக நாங்கள் அரியலூரில் போய் தாலுக்கா ஆஃபீஸில் போய் பார்த்தோம் அவங்க என்னான்னால் அந்த சலானு எல்லாம் கேட்டாங்க அந்த ஒரிஜினலா உள்ள அந்த ஆதார் கார்டை கேட்டாங்க இன்னும் மற்றது கொஞ்சம் ப்ரூஃபாக இருக்கிறத கேட்டாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து கல்வி சான்றிதழ்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க பேரை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணி என்கொயரிக்கு வரணுன்னாங்க அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்புறம் சொன்னோம் இப்போ அதுக்கப்புறமே ஒரிஜினலா உள்ள அந்த கரெக்டான பதிவாக உள்ள அந்த ஆதார் கார்டு இப்போ கிடச்சிருக்கு